எங்கள் கிராமத்தில்ல பார்த்தீங்ன்னா மோஸ்ட்டா வந்து எல்லாருமே வந்து விவசாயம் செய்கிறவங்க தான் இருக்காங்கள் அதனால வந்து நாங்கள் வந்து எப்படி எங்கள் நீர் பாசனம் யூஸ் பண்ணுறேன்னா மழை வரும் போது எங்கள் ஊர் ஏரியில் வந்து நாங்கள் தண்ணியை எல்லாம் சேர்த்து வச்சியிட்ருப்போம் அதுக்கு அப்புறம் வந்து எப்போதுலா தேவைப்படுதோ அதை வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஒரு நில நிலத்துக்கும் வந்து அழகாக பிரித்து கொடுப்போ ஒரு சில டைமில் மழை பெய்யாது தண்ணியே இருக்காது அந்தமாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் ஒரு ஒருத்தவங்களும் அவங்க அவங்க கழனியாண்ட வந்து பார்த்தீங்ன்னா கிணறுலா வெட்டி அதில் வந்து தண்ணியலாம் சேர்த்து வச்சு அந்தமாதிரில்லா வந்து பண்ணுவாங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு தண்ணி இருக்குது ஒருத்தவங்களுக்கு தண்ணி இருக்குது அந்தமாதிரி டை நேரத்தில் வந்து நாங்கள் வந்து மற்றவங்களுக்கும் தண்ணி யாருக்குனா வேணும்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அந்தமாதிரில்லா ஹெல்ப்லாம் பண்ணுவோம் அதனால வந்து எங்கள் ந நீர் பாசன வசதி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அந்துமாதிரி நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம் அந்தமாதிரிலா வந்து எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் பண்றோம் ஏனா நிறைய வந்து தண்ணி ஒரு சில இதுக்குல்லாம் வந்து நிறைய தண்ணினா போட கூடாது அதனால் அந்தமாதிரி ஒரு சில பயிறுகளுக்குலாம் வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து சொட்டு நீர் பாசனம் அந்தமாதிரி வே வேற விதமான முறையலாம் நாங்கள் வந்து கை ஆளுறோம் அதுக்கு அப்புறம் வந்து இந்த நெல் பயிறுகளுக்குலாம் வந்து நிறையவே தண்ணி தேவைப்படும் அதுக்குலாம் வந்து நாங்கள் வந்து இந்த வாய்க்கால் மூலிமா எடுத்துட்டு வர தண்ணி அந்தமாதிரி ஒரு முறையை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுக்கு அப்புறம் வந்து தெளிப்பு நீர் பாசனம் அந்தமாதிரி நீர் பாசனம் முறையே நாங்கள் பயன்படுத்துறோம் தெளிப்பு நீர் பாசனம் வந்து எதுக்கு நாங்கள் பயன் படுத்துகிறோன்னா இந்த மல்யாட்ட அந்தமாதிரி போடுறவங்கத்துக்கு வந்து நாங்கள் வந்து தெளிப்பு நீர் பாசனத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துறோம் இதனால் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து நல்லாவே வந்து விவசாயம் இருக்குது நாங்கள் எந்த எந்த காலத்துக்கு வந்து எந்தமாதிரி நீர் பாசன வசதியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வேற நாங்கெல்லாம் அந்த மாதிரி முறையலாம் வந்து யூஸ் பண்றோம் இப்போ வந்து நிறைய மழை பெஞ்ச டைமில் வந்து கால்வாய்கள் மூலிமா நீர் பாசனம் பண்ணுவோம் மழை இல்லாத டைமில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி முறையை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் எங்கள் ஊரில் வந்து நீர் பாசன வசதி நல்லா தான் இருக்குது பயிர்களையும் நல்லா தான் நாங்கள் விளைவிக்கிறோம்